இந்தியாவில் பழமையான உணவை பயன்படுத்துகிறோம் அதாவது தானியம் தானிய உணவு அதாவது சிறுதானிய உணவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் இவ்வளோ தான் இதைதான் நாங்கள் ரொம்ப எடுத்துக்கிறோம் அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து களி பிரியாணி அல்வா எள்ளு உருண்டை இப்போ பிரியாணி நான் இது மாதிரினா நம்ம மசாலா ஐட்டம் செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன சேர்த்து அரைப்போம்னா பட்டை லவங்கம் தனியா சுக்கு மிளகு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுறோம்